ஹலோ ஸ்விகிங்களா இப்போ திருச்சியில எந்த ரெஸ்டாரண்ட்டு கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு திருச்சியில இருக்கிற ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுடைய லிஸ்ட்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்கள் வந்து ஃபேமிலியோட இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக வரோம் கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டில கொஞ்சம் ரெண்டு டேபிள் புக் பண்ணணும் நைட்டு ஒரு எட்ரை ஒன்பது மணிவாக்கில் வருவோம் எப்போ ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுவிங்க என்னான்னு தெரிஞ்சிக்கிட்டால் நான் அதுக்கு ஏத்தமாரி வர முடியும் காரில் தான் வரோம் கார் பார்க்கிங்லாம் அங்கே இருக்குங்களா எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க ரெஸ்டாரண்ட்டை அந்த ரெஸ்டாரண்ட்டில சாப்பாடு ஐட்டம்லாம் நல்லா இருக்குமா ஃபுட்டு ரேட்டுலாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குமா இல்லை ரேட் அதிகமாக இருக்குமா திருச்சியில ஃபேமஸான அந்த ரெஸ்டாரண்ட்டோட லிஸ்ட் எனக்கு அமிச்சிவுட்ருங்க அதில் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில என்னன்னா ரேட்டு அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கு ஏத்தமாதிரி ரெடி பண்ணிக்குவோம் ஏசிங்களா ஹோட்டலு ரெஸ்டாரண்ட் நான் ஏசிங்களா நான் ஏசி இல்லை ஏசிலயே புக் பண்ணிருங்க ஓகேங்களா அதுக்கப்பறம் கொஞ்சம் பார்சலும் வேணும் சாப்பாடுலாம் இருக்குங்களா மட்டன் இருக்குமா மட்டன் நான் வெஜ்ஜி நிறைய வேணும் நான் வெஜ்ஜி ஒரு ட்ரீட் ஒன்று ஸோ நான் வெஜ் ஐட்டம்ஸ் ஏதாவது நிறையா கிடைக்குமா அதமாரி நான் வெஜ் ஐட்டம்ஸ் நிறையா கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா டேபிள் ரெண்டு டேபிள் புக் பண்ணணும் இருக்குமா இருக்காதா என்னன்றதை எனக்கு என்னோடைய ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிருங்க புக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நைட்டு எட்ரை மணி வாக்கில் நாங்கள் வரோம் ஓகேங்களா எந்த ஹோட்டல்லை புக் பண்ணிருக்கீங்க அந்த அட்ரெஸ் எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ